நகரத்தில் நடக்கிற ஒவ்வொரு செய்தியும் உடனுக்குடனே எல்லா மக்களுக்கும் ரீச் ஆகுது அதே கிராமத்தில் நடக்கிற செய்திகள் அவ்ளோவுக்கா எளிதில் மக்களை போய் அடையுறதில்லை எல்லா மக்களும் அடையணும்னா எல்லோரும் சரி சமமாக பார்க்கணும் கிராமத்தில் இருக்கிற மக்கள் ஒருமாதிரியும் நகரத்தில் நடக்கிற மக்கள் ஒருமாதிரியும் அவங்க சித்தரிக்கிறாங்க செய்தி வழியாக தான் சித்தரிக்கிறாங்க உடனே வந்து இதையே வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி வந்து தற்கொலை பண்ணுறான் அப்படின்னா அவன் எதனால் தற்கொலை பண்ணுறான் அப்படிங்கிற அவனுக்கு யார் வந்து உதவுகிறாங்க இந்தமாதிரி செய்தியெல்லாம் வந்து எடுத்து போடலாம் உதவி பண்ணி அவன் பெரிய ஆளாக வந்தான்னா அவன் சின்ன சின்ன கிராமங்களில் நடக்கிற ஒவ்வொரு நல்லது கெட்டதுலேயும் செய்தியில் போடலாம் அதுமாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் எதுவும் வந்து செய்தியில் போடுறதில்ல நகரத்தில் ஏதாவது ஒரு பெரிய விஐபி நடிகர் நடிகைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அவங்க டிவோர்ஸ் பண்ணுறாங்க அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க அந்தமாதிரி செய்திகள்லாம் வந்து பெரிய பப்ளிசிட்டியாக போடுறாங்க